ஹலோ அஜய் சாரா சார் இந்தமாதிரி உங்ககிட்டே டாக்சி புக் பண்ணியிருந்தனே சார் இன்னும் வரலை சார் சார் என்ன சார் டிரைவருக்கு ஃபோன் பண்ணாலும் டிரைவர் எடுக்க மாட்டுறாரு என்னத்தை சார் பண்ணுறீங்க சார் நான் ஆஃபீஸ்க்கு வேறு போகணும் சார் அங்கே வேறு வேலை வறு இருக்குது சார் அங்கே முக்கியமான மீட்டிங் இருக்குது சார் உங்களை ஒன்போது மணிக்கு வர சொன்னால் நீங்கள் பதினோர் மணி தான் வருவான்னு சொல்கிறிங்க சார் அதுவரைக்கும் நான் என்ன சார் பண்ணுறது ஆஃபிஸில் வேறு இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது அங்கே வேறு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி என்ன இதோ பண்ணுறாங்க எனக்கு டென்ஷனாக டென்ஷனாகுது எனக்கு அவங்க வந்து என்ன என்னாச்சி என்ன பண்ணுற எதுக்காக வரல என்ன என்னாச்சி எதனா அக்சிடென்ட் ஆகிட்ச்சான்னு கேட்குறாங்க என்ன சார் என்னாத்த சார் ஏன் சார் இந்தமாதிரி பண்ணுறீங்க சார் நான் ஆஃபிஸ்க்கு போகணுன்றேன் நீங்கள் பன்னெடு மணிக்கு பதினோரு மணிக்கு தான் வருன்ட்றிங்க நான் ஆஃபிஸ்க்கு போக தேவையில்லியா சார் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது சார் நீங்கள் வேணால் கொடுத்தன்ல பேமெண்ட்டு அதை திருப்பி கொடுத்துருங்க நான் வேறு டாக்ஸி பிட்ச்சி போயிக்கிறேன் ஆட்டோ கூட நான் பிட்ச்சின்னு போயிடுவேன் நீங்கள் வந்து சார் இனிமேல் இதுமாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்கங்க வேறு டெக்சி பிட்ச்சி போயிகிறேன் ஏன் பேமெண்ட்டை மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா சார் நான் ஆட்டோ கூட பிட்ச்சி போயிடுவேன் எனக்கு இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது அதனால் தான் சரி அஜய் எக்ஸ்ப்ரெஸ்ஸுங்கவே தான் உங்களை உங்களுக்கு ஆட்ரு பண்ணிணேன் பார்த்தா நீங்களே இப்படி பண்ணுறீங்க சார் நான் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது சரி சார் இனிமேல் இந்தமாதிரிலாம் நடக்காமல் பார்த்துக்குங்க இனிமேல் நடந்தால் உங்கள் உங்கள் இதில் நான் ஆட்ரே பண்ண மாட்டேன் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கங்க தேங்க் யூ சார் நன்றி